ஹலோ சொல்லுங்க சார் ஆ ட்ராவல் ஏஜென்சி தான் சொல்லுங்க சார் ஆ ஆ உங்கள் மெசேஜ் வந்துருக்குது சார் ஆ ஓகே சார் மினிமம் ஆ ஏதாச்சும் சுற்றி கிற்றி பார்க்கணுமா சார் ச சார் மேக்ஸிமம் ஐம்பது ரூபா வரும் ஒன் வீக்குக்கு ஐம்பதாயிரருவா வரும் ஐம்பதாயிரம் வரும் சார்

ஆ ஓகே சார் நீங்கள் நீங்கள் எப்போது வருவீங்கன்னு சொல்லிடுங்க சார் எத்தனை பேர் சார் மொத்தம் வருவீங்க ஓ சோலோ ஆ ஆ ஓகே சார்

ஆ ஓகே சார் ஒரு வாரம் இப்போ உங்களுக்கு டூரா சார் ஆ ஓகே சார் நீங்கள் எப்போ டேட்டு மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருங்க சார்

ஆ ஓகே சார் ம் ஓகே சார் ஆ ஓகே சார்